மலையேறி நான் வந்து அந்த இடத்தை அடைஞ்ச உடனயே நான் இவ்வளோ நேரம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்தோ மலை ஏறுனனோ அந்த கஷ்ட எல்லாம் தீர்ந்து போயிடும் என்னுடைய கால்வலி உடம்பு எல்லாமே போய் மறந்து நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் என்னுடைய மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதனால எனக்கு வந்து அங்கேருந்து வந்து அந்த இயற்கை காட்சிகள் அந்த மலை அந்த மரங்கள் அதெலாம் பார்க்கும்பொழுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதற்கப்புறம் அங்கே இருக்கிற அந்த சுத்தமான காற்று அதெலாம் சுவாசிக்கும்பொழுது எனக்கு ரொம்ப வந்து சு சந்தோஷமாக இருக்கும் அதற்கப்புறம் வந்து அங்கே இருக்க அந்த ஊட்டி அங்கே எல்லா போயிருக்க நான் அங்கே இருக்கும்பொழுது மலை எல்லாம் ஏறி இருக்கோம் அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற இயற்கை காட்சிகள் அங்கே இருந்து பார்க்கும்பொழுது ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் அதற்கப்புறம் வந்து கோயிலுக்குலாம் போய் இருக்கிறோம் அங்கே கோயில்லந்து மலை ஏறிதான் போய் சாமியை பார்க்கணும் அப்போ அந்த படிக்கட்டு அங்கே எல்லா ஏறும்போது ரொம்ப வலிக்கும் அப்படி இருந்தாலும் அந்த சாமியை போய் பார்த்த உடனேயே அந்த இருக்கிற வலிகள் அந்த ம இது எல்லாமே போயிடும் அதனால ரொம்ப மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு